ஹலோ ஊபருங்களா நாங்கள் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம் வர எட்டாந்தேதி அன்னிக்கு சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற பிச்சாவரம் சுற்றுலா தலத்துக்கு நாங்கள் ஃபேமிலியோடு அங்கே சுற்றுலா போகலானு விரும்புகிறோம் அதுக்கு உங்ககிட்ட கார் புக் பண்றதுக்காகதான் நான் கால் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு பேர் உட்காந்து போகிற மாதிரி உள்ள கார்னால் எவ்வளோ ரேட் சார் வாங்குவிங்க அதே மாதிரி ஒரு ஆறு பேர் போகணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ரேட் சார் நீங்கள் சொல்லுவீங்க பர் கிலோமீட்டருக்கு சொல்லுங்கள் கிலோமீட்டருக்கு டூ ஃபிஃப்ட்டி வாங்கறிங்களா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சார் ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி அந்த மாதிரி போட முடியுமா ஓகே சார் இப்போ கரெக்ட்டுதான் நீங்கள் சொல்கிறதும் டீசல் வெலை அதிகமாகருக்கு அப்படிங்கிறிங்க ஓகே இப்போ நீங்கள் நாலு பேருக்கு போகிற மாரி புக் பண்ணிங்க என்னோடய அட்ரெஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறிங்களா திருவாரூர் கோயில் பக்கத்தில் ஈஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில்தான் நான் இருக்கேன் அங்கே வந்துட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிடுங்க நீங்கள் எத்தனை மணிக்கு சார் வர முடியும் நாங்கள் விடியகாலைல கொஞ்சம் கிளம்புனோம்னா அன்னிக்கு ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் அதனாலதான் கேட்குறேன் ஒரு அஞ்சு மணிக்குலாம் வந்துவிட முடியுமா ஏன்னா நீங்கள் சொல்கிறத பொருத்துதான் நாங்கள் எல்லாரும் கிளம்பணும் அதுக்காகதான் கேட்குறேன் சரிங்க சார் வந்துருங்க இப்போ டோட்டலாக அமௌன்ட் எவ்வளோ சார் சொல்கிறிங்க அங்கே போணுனால் நாலு பேரையும் சேர்த்து ஃபோர் தௌசண்ட்னால் ஓகே சார் நீங்கள் ட்ராவல் முடித்ததுக்கு அப்புறம் அந்த அமௌன்ட்டை வாங்கிக்கலாமா ஓகே சார் நா அப்பவே கூட நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிவிடுறேன் ஓகே சார் தேங்க்யூ